தமிழ்நாட்டில பெரிய அளவில் பார்வையாளர்கள் வந்து கூட்டத்தை அப்படியே ஈர்க்கும் அதில் இசை அப்படியே மற்றும் நடனம் அப்புறமேட்டு விழாக்கள் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரதநாட்டியம் அந்த நாட்டியாஞ்சலி அப்புறமேட்டு கோலாட்டம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில வகையில் அந்த இது உருவாக்கின அந்த இதெல்லாம் வந்து அந்த குச்சிப்புடி அப்புறமேட்டு வந்து மோளம் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் சேலத்தில் வந்து குடியரசு தினம் அதிலலாம் வந்து காந்தி மையம் ஸ்டேடியம் அப்படின்னு ஒன்று இருக்குது விளையாட்டு மையம் அப்படி அது அது இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பண்ணுவாங்கள் அங்கே வந்து எல்லா விதமான இந்த கோலாட்டம் அப்புறமேட்டு பரதநாட்டியம் அப்புறமேட்டு தனியாக ஃப்ரீ ஸ்டைல் ஆடுறது அந்த மாதிரி நிறைய எல்லாமே பண்ணுவாங்கள் எல்லா அந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் அந்த மாதிரி ட நேரத்திலலாம் நிறைய பண்ணுவாங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இவங்களோட பார்வையாளர்களை வந்து ஈர்க்கும் வகையில் இருக்கும் அதெல்லாம்